எங்கள் ஊரில் சுற்றி பார்க்குறதுனா வட வடலூரில் வந்து சபை இருக்குது அந்த சபையில் வந்து நிறைய பேர் வந்து சுற்றி பார்ப்பாங்க அது வந்து வள்ளலாருக்காக கா அமைக்கப்பட்ட இடம் வள்ளலாருக்கு நல்லா ஃபேமஸான இதுதானே அதால நிறைய பேர் பார்க்க வருவாங்க அவங்க தங்கறதுக்காக அங் எங்கள் ஊர்கிட்டேயே வடலூரென்றத்துக்கு அங்கே வந்து ஹோட்டல்ஸ் அதுமாரி இலவசமாக சத்திரம் அது மாதிரிலாம் இருக்குது அப்புறம் நிறைய படுக்குறதுக்காக நிறைய இடம்லாம் கட்டிலாம் வச்சுருக்காங்க எங்கள் ஊரில் அங்கே அது இல்லாமல் ஹோம் ஸ்டே தங்கிப்பாங்க அவங்களுக்குலாம் என்னானா என்னாது சிம்பிளாக இருக்கிற இடத்த வந்து போர்வை துண்டு அதுமாதிரி அவங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் தண்ணிலாம் அவங்களே கொடுப்பாங்க அப்புறம் ஆனால் கொஞ்சம் கிராண்ட்டாக இருக்கிற இடத்த வந்து ரூமாகருக்கும் அங்கேலாம் பெட் தலைகாணி அப்புறம் வந்து பொருட்களை வச்சுக்க கப்போர்டு அது மாதிரி பொருட்கள் இருக்கும் அப்புறம் சார்ஜர் போட லைட் ஃபேன் நிறையா இருக்கும் அவங்களுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வந்து எந்த அளவுக்கு அவங்க காசு செல செலவு பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் இருக்கும் அ அப்புறம் அப்புறம் அதேமாரி அவங்களுக்கு இருக்குனா அதாவது டூரிஸ்ட் எங்கள் ஊரை சுற்றி பார்க்க அது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து எங்கள் ஊரில் வந்து சுரங்கோலா இருக்குது நெய்வேலி நெய்வேலியில் வந்து சுரங்கோலா இருக்குது அப்புறம் அதில் நிலக்கரிலாம் எடுப்பாங்களே அங்கேலாம் போய் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்புறம் இப்போ புதுசாக ஆர்ச் கேட் கட்டியிருக்காங்க அந்த ஆர்ச் செம்ம அழகாக இருக்கும் அதல்லாம் நல்லா பார்ப்பாங்க பார்க்கறதுக்காக நிறைய பேரெலாம் வந்திருக்காங்க அப்புறம் வந்து சு சுற்றி பார்க்குறதுனா எங்கள் ஊரில் வந்து வயல்வெளில்லாம் நிறைய இருக்கும் அந்த வயல்வெளில்லாம் நல்லா ஃபோட்டோக்ராபிஸ்லாம் நல்லா பண்ணலாம் அப்புறம் சுற்றி பார்க்கலாம் அப்புறம் அவங்க இன்வால்வ்மெண்ட்டாக அவங்க வந்து தங்குற அவங்க வந்து பார்க்குறதுக்கு எது நல்லாயிருக்குனா இதுமாரி ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு அது மாதிரிலாம் நிறையாருக்கும் கார்டன் ஏரியா அப்புறம் வந்து நிறைய விலைவாசி மிக்க பொருட்கள் அதுலாம் வாங்கறதுக்காக எங்கள் ஊரை சைடு வருவாங்க துணில்லாம் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸ் அது வாங்க வருவாங்க எங்கள் ஊரில் கரெண்ட் எடுப்பாங்க அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக விற்கும் அதுலாம் வாங்க வருவாங்க ஆனால் எங்கள் ஊரில் குறிப்பிட்ட இடத்த வந்து பூ விற்பாங்க எப்பயா கம்மியான இடத்த அந்த இடத்துல பூ வாங்கறதுக்காக வெளி மாநிலங்கலேருந்துலாம் வருவாங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வெளிலேருந்து வந்து எங்கள் ஊரில் வாங்கறாங்கன்றது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் அதுல்லாமல் எங்கள் ஊரில் கொஞ்சம் விலைவாசி கம்மியாக இருக்கிறது நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்புறம் வந்து சரோண்டிங்கில் வந்து வந்து தங்கறதுக்குனா அவங்களுக்கு அந்த ரூம் எல்லாமே அரேஞ்மென்ட்டாக வச்சுயிருக்கது வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு வேளை இலவசமாக எங்கள் ஊரில் நிறையா உணவுலாம் வழங்குவாங்க அதுல்லாம் நல்லாயிருக்கும்